எனக்கு பிடித்த உணவு என்னென்னால் எனக்கு வந்து கேசரி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டில் ஏன்னால் எனக்கு வந்து வேறு எதுவும் பிடிக்காது கேசரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிடிக்கும் மற்ற லட்டு அந்த மாரி அதெல்லாம் வைச்சா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னால் எங்கள் அம்மா வந்து அதை அவ்வளோ சூப்பராக செஞ்சுத் தருவாங்க நெய் ஊற்றி நல்லா முந்திரி திராட்சையெலாம் போட்டு நல்லா ரவையை வந்து நெய்யில் வறுத்து தண்ணி ஊற்றி அவ்வளோ சூப்பராக செஞ்சுத் தருவாங்க எனக்கு ஆனால் செய்யத் தெரியாது எங்கள் அம்மா அளவுக்கு எனக்கு செய்யத் தெரியாது ஆனால் எனக்கு எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த கேசரினால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதனால் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட்டில் பிடிச்சதே கேசரி தான் அதுக்கப்புறம் சாப்பாடு ஃபஸ்ட்டு ஸ்வீட் தான் பிடிக்கும் அதுக்கப்புறம் சாப்பாட்டில் என்ன பிடிக்கும்னா எனக்கு தக்காளி சாப்பாடு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேறு தக்காளி சாப்பாடும் காளான் சாப்பாடு மட்டும்தான் பிடிக்கும் எனக்கு வந்து காய்கறியெலாம் பிடிக்காது அதுவும் ஏன் பிடிக்குன்னா எங்கள் அம்மா செய்ய செய்கிறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு அதுவே நான் செஞ்சு சாப்பிட்டேன்னா எனக்கு அந்த டேஸ்ட் வராது ஆனால் எங்கள் போடுற இன்க்ரீடியண்ட்ஸ் தான் நானும் போடுவேன் எங்கள் அம்மா என்னென்ன சொல்கிறாங்களோ அதுதான் நானும் செய்வேன் ஆனால் எனக்கு எங்கள் அம்மா டேஸ்ட்டுக்கு சாப்பிடவும் வர சமைக்கவே வரவே வராது எங்கள் அம்மா நல்லா சமைத்து கொடுத்தாங்கன்னா நான் நல்லா சாப்பிடுவேன் ஏன்னால் எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து எங்கள் ஆயாவும் அப்படி தான் எங்கள் ஆயா வ எங்கள் ஆயாவோட கைப்பக்குவம் அப்படியே எங்கள் அம்மாவுக்கு வந்திருக்கு ஆனால் எங்கள் அம்மா கைப்பக்குவம் எனக்கு வரவே இல்லை அது ஏன்னெனு எனக்கும் தெரியல எங்கள் அம்மா எங்கள் அம்மா எப்படி எவ்வளோ ச எந்த சமையல் செஞ்சாலுமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் அதிலே குறிப்பிட்டு அந்த தக்காளி சாதமும் காளான் சாதம் மட்டும் தான் எனக்கு ரொம்ப புடி ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா நான் போ போய்விட்டனாவே வீட்டுக்கு வந்துவிட்டனாவே எனக்கு அதுதான் செஞ்சுத் தருவாங்க எனக்கு காய்கறியெலாம் கூட அவ்வளோக்கா பிடிக்கவே பிடிக்காது ஏன்னால் அதுவும் எனக்கு சொல்லத் தெரியல அதுவும் நல்லா தான் செய்வாங்க இருந்தாலும் எனக்கு வந்து தக்காளி சாப்பாடும் காளான் சாப்பாடும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்